மேம் வணக்கம் பாலாஜி சூப்பர் மார்க்கெட்டா மேம் மேம் எனக்கு ஒரு சில திங்ஸ் எல்லாம் தேவை அதை நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்களா சொல்லட்டுங்களா நாங்கள் திரும்பி சொல்லட்டுமா அரிசி பத்து கிலோ காய்கறி மூணு கிலோ தக்காளி இருபது கிலோ வெங்காயம் அஞ்சு கிலோ நெய் ஒரு ஒரு லிட்டரு ரின் லிக்யூடு ஒரு லிட்டரு ஆ ஆமாம் மேம் ஒரு நாலு அரசன் சோப்பு மேம் ம் எல்லாம் மேம் எல்லாக் காய்கறியுமே சேர்த்து போடுங்கள் இப்போ ஒரு கிலோ எவ்வளோ விக்கிறது மேம் காய்கறி மேம் நாற்பது ரூபா அதுவும் மார்க்கெட்டில் வித்தீங்கன்னு பார்த்தீங்கனா இதை விட கம்மியாக இருக்கும் நீங்கள் என்ன நீங்கள் நாற்பது ரூபான்றீங்க ஒரு கிலோ நீங்கள் டோட்டல் அமௌண்ட்டு சொல்லுங்கள் மேம்

ஆ ஆமாம் மேம்

ம் ஏன் மேம் போன மாதம் கூட நான் இவ்வளோ திங்ஸ் வாங்கினேன் இதை விட அதிகமாகவே வாங்கியிருந்தேன் எனக்கு ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபாவை தாண்டலை நீங்கள் என்ன அஞ்சு இதுக்கே நீங்கள் நாலாயிரத்தி எட்நூறுபான்னு சொல்லியிருக்கீங்களே அதிகமாக இருக்குது சரி அரிசி எவ்வளோ மேம் அரிசி பத்து கிலோ எவ்வளோ உங்கள் கடையில் ஆயிரத்தி எரநூறு மேம் இது இந்த அரிசி வந்து அதே வந்து ரோட் கடையில் பார்த்தீங்கன்னா எட்நூறுபான்னு விற்கிறாங்க நீங்கள் ஆயிரத்தி எரநூறுபான்னு எல்லாமே அதிகமாக விற்கிறீங்க நாங்கள் எப்படிதான் திங்ஸ் வாங்குகிறது உங்கள் கடையில் நீங்கள் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபா கொடுக்குற மாதிரினா நான் உங்கள் கடையில் திங்ஸ் வாங்குவேன் மேம் அந்த அளவுக்கு ஓகே இல்லைனா வேண்டாம் மேம் மேம் கம்மி பண்ணுங்கள் பத்து கிலோ வந்து ஆயிரத்தி இரநூறுபான்றத பத்து கிலோ வந்து எட்நூறுபான்னு கொடுங்க காய்கறியை வந்து மூணு கிலோன்றதை மூணு கிலோ வந்து எவ்வளோன்னு சொன்னீங்க ஆ ஆற்நூறுபா அதிகம் மேம் மூணு கிலோ வந்து முந்நூறுபான்னு கொடுக்குற மாதிரின்னா கொடுங்க கொடுங்க மேம் ஒன்னுமில்லை மேம் மேம் இவ்வளோ திங்ஸ் வாங்குகிறேன்ல மேம் கொடுங்க மேம் ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபாய்க்கு எனக்கு கொடுங்க மேம் ஆ இல்லை மேம் இல்லை இல்லை இல்லை மேம் நாலாயிரரூவாலாம் வாய்ப்பு இல்லை மேம் ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபாதான் மேம் அதுக்கு கீழே ஒரூபா பைசா கொடுக்க மாட்டேன் மேம் நீங்கள் சொல்லுங்கள் நெய் எவ்வளோ ஒரு லிட்டரு எவ்வளோ சொல்லுங்கள் நான் கணக்கு போடுறேன் சொல் சொல்லுங்கள் அதிகம் மேம் ஏழ்நூறுபா ஒரு லிட்டரு ஏழ்நூறுபா ஐந்நூறுபா தான் மேம் ஒரு லிட்டரு என்ன மேம் உங்கள் கடையில் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது கம்மி பண்ணி கொடுங்க மேம் ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபாய்க்கி கொடுங்க மேம் எனக்கு

ஓகே இன்னைக்கி ஈவினிங்கே வேணும் மேம் ஆமாம் ஆமாம் மேம் ஆ ஆ பிக் பண்ணிக்கிறேன் மேம் பிக் பண்ணிக்கிறேன் மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம்